ஹலோ சொல்லுங்கள் நம் நீங்கள் கால் பண்ணிருந்தீங்க ஹலோ கேட்குதுங்களா சார் எங்கள் வீட்டில் இது சொல்லிருந்துது கால் பண்ணிருந்தீங்க சார் போர் ரிப்பேர்னு சொல்லி ஆமாம் சார் அது இல்லை எப்போ வந்து எப்போ வந்து ரெடி ஆவும் சார் அது டூ டேஸுங்களா லைன்ஸ் அதில் ஷாட் ஆயிடுச்சுங்களா எது மாரி ஆயிடுச்சுங்க தண்ணி வர மாட்டுதுங்களா சரி சரி ஓஹோ சரி சரி சரிங்க சார் ஸ்விட்ச் போர்டுலையும் ப்ராப்ளமாக இருக்குங்களா சரி சரி ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் இப்போ நம்ம வந்து பார்க்கணுன்னா நம்ம எங்கே வந்து சார் எங்கே சார் வந்து பார்க்கணும் அப்படிங்களா சார் சரி சரி சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அப்புறம் நான் அது தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் அது என்னென்னா அது நீங்கள் என்னென்னா பார்த்து சொல்லுங்கள் ஸ்விட்ச்சு பாக்ஸ் ஸ்விட்ச்சு போயிருக்குன்னீங்க அதற்கப்பறம் தண்ணி வரமாட்டுருக்கீங்க நான் ஆள் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் சார் லேபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வருங்க சார் லேபர் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் நாங்கள் வருவோம் சார் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதான் பண்ண முடியும்

கம்மிலாம் இல்லை சார் எல்லாம் நல்லா வேலை செய்யறதுக்கெல்லாம் யாரும் ஆள் இல்லை எல்லாமே இது தான் சார் அதுக்கு இல்லை சார் இங்கே கூட கூலி ஆளு கூலி ஆளும் இருக்காருங்க அவருக்கும் காசு தரணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்து பண்ணணும் சார் நீங்கள் எட்நூறுரூபா சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள் வரோம் கிளம்பி ஆ திங்க்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துருவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் திங்க்ஸ் அதுக்கு எவ்வளோ பேமெண்ட்னு நாங்கள் சொல்லிருவோம் அதுக்கு நீங்கள் அது தனியாக பில் கொடுத்தா போதும் சார் ஆ சார் ஓகே சார் சார் நான் உங்கள் அட்ரெஸ் வாட்ஸ் அப் நம்பர் இருக்குங்களா இது லொக்கேஷன் வேணா அனுப்பிச்சுடுங்க நாங்கள் வந்துடுறோம் சரி ஓகே சார் ஆ சார் ம் அது பார்த்துக்கலாம் அப்படியே பார்த்துக்கலாம் சார் வீட்டில் நான் அங்கே வந்துவிட்டு பார்த்துக்குறேன் சார் எல்லா டோட்டலாக ஏ டு இஸர்ட் எல்லாம் பார்த்துக்கலாம் என்னான்னா ப்ராப்ளம்ன்னு சொல்லுங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம்

ஆ சார் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார்

ஆ சார் அப்படிங்களா கேபிள் ஷாட் ஆயிடுச்சிங்களா அது மீட்டர் உள்ள ஒயரு வாங்கணுன்னா வாங்கலாம் சார் அது மீட்டர் தனியாக தான் வாங்கிகிட்டு வரமுடியும் ஆ கேபிள்னா வீட்டு டிவி டிவி கேபிளுங்களா சார் ஆ அப்போ சரி சரி ஓ ஒயருங்களா சரி சரி ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார்

ஆ ஓகே சார் சரி சார் சார் நான் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சுடுங்க நான் வந்துடுறேன் வந்து கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு ஆ சார் ஆ சார் கண்டிப்பாக சார்